எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய அது மாதிரி கலைகள் கை கைவினைகள் வந்து வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு பொருட்காட்சி புதிய பேருந்து நிலையத்தில் வெக்கிறாங்க எப்போயுமே அது வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நிறையா பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு அதன் வழியே கிடைக்குது நிறைய பேர்த்துக்கு ஊதியம் கிடைக்குது ஒரு சில பேருக்குலாம் வேலையே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமா உதவி செய்கிறாங்க எங்கள் மாவட்டத்தில் அதில் வந்து புத்தகம் வந்து நிறைய பேர் வாங்குறதில்ல அப்படின்ற ஒரு இதில் வந்து புத்தகப் பொருட்காட்சி கண்காட்சி அந்த மாதிரி வெக்கிறாங்க புத்தகக் கண்காட்சி வெக்கிறதனால ஆசிரியர்களும் பயனடைவாங்க மாணவர்களும் பயனடைவாங்க ஒரு சில பேர் வந்து புத்தகம் படிக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய புத்தகம் இது இதன் வழியாக கிடைக்கும் அது மாதிரி நிறைய விஷயம் வந்து சேலம் மாவட்டத்தில் நடக்குது அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு அங்கீகாரம் இருக்குது நிறைய கடன் கொடுக்கறாங்க நிறைய மானியம் கொடுக்குறாங்க அது மாரி நிறைய விஷயம் வந்து கொடுக்கறாங்க அதெல்லாம் வந்து ஒரு வேலையே இல்லாதவங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஊரில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இதனால் வேலை கிடைக்குது இதனால் வந்து கொழந்தைகள்லேர்ந்து பெரியவங்க வரைக்கும் பயனடைகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்